ஹலோ சொல்லுங்கள் யாருங்க ஹலோ நாங்கள் ஜஹவர் ஸ்கூல் பிரின்ஸ்பால்ங்க பிரின்ஸ்பால் பேசுகிறேங்க சார் சொல்லுங்கள் ஓகே சார் நீங்கள் எந்த ஊர்லேர்ந்து பேசுகிறீங்க கீழ்தாங்கி ஓகே சார் உங்கள் பையனோட நேமு ஓகே எந்த ஸ்கூலில் சார் படிச்சார் அதுக்கு முன்னாடி கலிய பெருமாள் ஸ்கூலுங்களா எந்த ஊரில் சார் இருக்கு அந்த ஸ்கூலு பேர்பெரியான் குப்பம் ஓகே சார் மார்க்கு என்ன சொன்னிங்க ஃபோர் ஃபோர் எய்ட்டி ஓகே சார் இப்போ நீங்கள் எந்த குரூப்பு வேணுன்னு கேட்குறீங்க ஏ குரூப்புங்களா ஓ ஓகே சார் நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்துவிட்டு நாளைக்கு நேரில் பையனை கூட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துவிட்டு அவனுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் அவர் பாஸ் பண்ணும் ஓகேங்களா அந்த மார்க்கு என்ன ஸ்கோர் பண்ணுறாருன்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு அவருக்கு வந்து இன்ட்டெர்வியூ மாதிரிக்கு சில கொஸ்டின் ஓரல் டெஸ்ட்டு மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கும் அவர் ஃப நல்லா ஆன்ஸர் பண்ணார் அப்படினா அது அதற்கப்புறோம் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கு இருக்குன்றீங்க ஸோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் சீட் கிடைக்கும் சொன்னிங்கன்னா வந்து சார் ஆ சார் சொல்லுங்கள் ஹாஸ்டல் ஹாஸ்டலுங்களா ஹாஸ்டல் இருக்கு சார் ஹாஸ்டல் வசதி இருக்கு எல்லாமே வந்துவிட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஹாஸ்டலு எல்லாம் ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது அது சாப்பாடு எல்லா நல்லாருக்கும் பாத்ரூம் வசதி எல்லாமே எல்லாமே நல்லாருக்கும் நல்லா கிளீனாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஸ்கூல் சரௌண்டிங்க்ஸ் எப்படி இருக்கு ஹாஸ்டல் எப்படி இருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நீ நீங்கள் வந்து நேர்ல வாங்க நாளைக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக பையனோட வாங்க வரும்போது உங்கள் மார்க் லிஸ்ட்டு எல்லாம் கொண்டு வாங்க பையனோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வாங்க வரிங்களா நீங்கள் வந்துவிட்டு பார்க்கும் பாருங்கள் நல்லா பார் ஸ்கூலை பாருங்கள் நீங்கள் வந்து டீச்சர்ஸை பாருங்கள் டீச்சர்ஸு எல்லாருமே வந்து நல்ல எஜுகேட்டட் ஆன டீச்சர்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் ட்ரெயினிங் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்கள் பையனையும் கொஞ்ச நல்லா பிரிப்பர் பண்ணிகிட்டு வர சொல்லுங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்ஸர் பண்ணுறமாரி கொஞ்சம் நல்லா பிரிப்பர் பண்ண சொல்லிக்கோங்க ஓகேங்களா ஓகே சார் கண்டிப்பாக வாங்க எனக்காக பண்ணிக்கலாம் ஓகே சார்